இங்கே பக்கத்தில் வந்து காரைக்கால் பீச் இருக்குது தரங்கம்பாடி பீச் இருக்குது பூம்புகார் நாகப்பட்டினம் பீச்சு எல்லா பீச்சுமே சுத்தபத்தமாக அரசு தலைமையில் எல்லாமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து பண்ணிக்கிறாங்க அதில் வந்து மக்கும் அப்படி இருக்கறனால தான் இப்போ எல்லாம் நீட்டா இருக்குது புவ வெள்ளம் வந்தால் தடுக்கிறதுக்கு மேலும் சுற்றுலாப் பயணிகள் வந்தால் நதி நதியில் அழைச்சிட்டு போயிட்டு படகு சவாரி செய்கிறதுக்கு ஒரு சின்னவங்களாக இருந்தால் ஐம்பது ருபா பெரியவங்களா இருந்தா நூறுரூவா பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு ஹில்ஸ்டேஷன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது இந்தமாதிரி இங்கேலாம் இந்தமாதிரி மீன் வகை இருக்குது கடலுக்குள்ளே போய் என்னெனான்னா இருக்குன்னு இங்கேலாம் இங்கேலாம் போ இந்தமாதிரி இடத்துக்கு போனால் சங்கு கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கொடுப்பாங்க அப்புறம் இந்த இடத்துலலாம் இந்தமாதிரி மீன் இருக்கும் இவ்வளோ இந்த இடத்துக்கு மேலே போனால் அபாயம் இதுக்கப்புறம் போனால் மீ இந்தமாதிரி மீனெலாம் இருக்கும் சுறா மீன் இருக்கும் அந்த மாதிரி மீனெலாம் இருக்கும் இந்தமாதிரி இடத்துக்கு போனால் சங்கு கடல்குதிரை ஸ்டார்ஃபிஷ் இந்தமாரி இதெல்லாம் பார்க்கலாம் இந்தமாரி உள்ள இறங்கலாம் உள்ள இறங்க நீச்சல் தெரிஞ்சால் உள்ள இறங்கி போகலாம் ஆக்சிஜன் சேஃப்ட்டி பர்ப்பஸ் இருந்து உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள அழைச்சிட்டு போவாங்க அப்புறம் வாட்டரு ஃப்லோ வாட்டரு ஸ்லைடு இன்னும் நிறையா ஸ்விம்மிங் இதுமாரி சுற்றுலா வரவங்கள வந்து இந்தமாரி காசு வாங்கிட்டு அழைச்சிட்டு போயிட்டு பத்திரமா அழைச்சிட்டு வந்து விட்றாங்க அதுக்கப்பறம் சுத்தபத்தமாக இருக்கறனால தான் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அவ்வளோ தான் இந்தமாரி ரொம்ப நல்லா இருக்குது பீச்சலாம் நல்லா தான் இருக்குது அதெலலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது தேவைலாம் இங்கே குப்பைலாம் இல்லாமல் மற்ற ஊர் எல்லா இடத் இதுக்குலாம் போனால் குப்பைலாம் இதிலே பீச்சி மண்ணில் கிடக்கும் அதெலாம் நீட்டாக க்ளீன் பண்ணி கவர்மெண்ட்லேருந்து வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அப்போப்ப நடக்கிற அப்போப்ப சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி மண்ணுலெலாம் அவ்வளவா குப்பை இல்லாமல் சாந்திரமானா பசங்களலாம் அழைச்சிட்டு போய் பட்டம் விட்றது கிரிக்கெட் விளாட்றது பீச் சைடுலாம் சூப்பராக தான் நல்லா தான் இருக்கும் நதி சைடுலாம் நல்லா தான் பராமரிக்கிறாங்க மீன் பிடிக்கிறவங்க மீன் புடிக்கிறவங்களாம் நம்ம கண்ணு முன்னாடியே மீன் பிடிச்சும் காட்டுவாங்க சும்மா தூண்டில் போட்டு இந்த மாரி மீன் இந்த மீனுக்கு வந்து என்ன பேயரு இந்த மீன் சாப்பிட்டா என்ன உடம்புல என்ன நன்மை என்ன தீன்ம இந்த மீன்லாம் சாப்பிடுலாமா சில விஷம் உள்ள மீனை எப்படி விஷம் எடுத்துட்டு சாப்பிடுறது இல்லை அங்கேயே சமைச்சும் தருவாங்க சில ஒரு சில போட்டில் அதெல்லாம் கொஞ்சம் ஜாகாஸ் ஜாஸ் போட் ஹவுஸ் அந்தமாரி இதெலாம் இந்தமாரி நிறைய பண்ணுவாங்க இண்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது உள்ள பீச்சி உள்ள போயிட்டா பீச்சிக்குள்ள இருக்கற மாதிரியே இருக்காது கட கடலில் மெதக்கிறதும்பாங்கள்ல போட்டுக்குள்ள இருந் போட் ஹவுஸ்லே இருந்தாலுமே கடல் அப்படியே மெதக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவுமே ஒரு சுற்றுலா மாதிரி தான் இருக்கும் எங்கேயோ புதுசாக ஒரு இடத்துக்கு எத்தன்தாட்டி போனாலும் புதுசாக போகிற மாதிரியே இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்